ஹலோ கலை சூப்பர் மார்க்கெட்டா

நாங்கள் மாம்பழம் வாங்கலாம்னு இருக்கோம் மாம்பழம் இருக்கா ஆ எங்களுக்கு பங்கனப்பள்ளி ஒரு ம் அ அஞ்சு கிலோ வேணும் செந்தூரம் ஒரு அஞ்சு கிலோ வேணும் நாளைக்கு ஆக்ஷுவலாக வந்து மேரேஜ்ஜி எங்கள் ரிலேஷன் இது ரிலே ரிலேஷனில் இருக்கவர்களுக்கு ஸோ அது ஸோ ஓகே ஓகே இந்த எவ்வளோ ரேட் ஆகும் ஃபைவ் கிலோன்னால்

சரி ஓகே மேம் வேறு ஓகே வேறு வேறு மாதுளம்பழம் அப்புறம் வந்து ஆப்பிள் ஆரஞ்சு இந்த மூணு ஃப்ரூட்ஸ்ஸும் சேர்த்து எடுத்துக்கிறோம் எல்லாத்துலேயும் ஒரு மத்ததெல்லாம் ஃபைவ் கிலோ மாம்பழம் மட்டும் ஒரு டென் கிலோ வாங்கிக்கிறோம் ஓகே நான் லொக்கேஷன் மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுங்க இந்த சூப்பர் மார்க்கெட் லொக்கேஷன் ஆ நான் அட்ரஸ்ஸை ஆ நான் அனுப்புகிறேன் மேம் நீங்கள் கொரியர் பண்ணிடுங்க ஆ சரி ஓகே ஆ சரி ஓகே மேடம் ஆ சரி ஓகே நான் எதாவது நீடாக இருந்தால் நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் ஓகேப்பா ஆ தேங்க் யூ ஆ ம்